வீட்டில் வந்து தாவரங்கள்னா அந்த கத்திரி நாற்று தக்காளி நாற்று வெண்டைங்காய் பாகக்காய் பூச்செடிங்க இந்தமாதிரிலாம் வேணும்னா நாங்களே வீட்டுலேயே செடிகளை உற்பத்தி பண்ணி வச்சி அப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்துக்குவோம் இந்த பூசணிக்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் இந்த மாதிரி அந்த விதைகள்லாம் எடுத்து சாம்பலில் க நல்லா பூசி நல்லா காய வச்சி எடுத்து அந்தந்த சீசன் டைமில் இந்த இதை வந்து இதை இதை வைக்கனும்னா அந்த டைம்க்கு நாங்க அந்தந்த விதையை போட்டுக்குவோம் அந்தந்த சீசனுக்கு அந்த தை மாதம் வந்தால் பூசணிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அந்த டைமில் போட்டு அந்த டைமில் நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி நாங்கள் விலை கொடுத்து இந்த விதைகள நாங்கள் வாங்கமாட்டோம் நாங்களே எடுத்து நாங்களே எல்லா காயவச்சி நாங்களே எடுத்து பதனமாக சேமித்து ஒரு கா துணியில் வச்சி கட்டி பதனமாக நாங்கள் வச்சிக்குவோம் நாங்கள் அந்ததந்த சீசனுக்கு நாங்கள் அப்பப்போ இந்த காய் இந்த டைம் போட்டால் இந்த டைம்க்கு எடுக்க முடியும் அப்படினு சொல்லி நாங்கள் போட்டு எடுத்துக்குவோம் மற்றபடி அதுக்கு அந்த காய்களை நல்லா உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு என்னென்ன உரம் போடனும் என்னென்ன பண்ணனும் நாங்களே பண்ணி பயிர் பண்ணி வச்சிக்குவோம் நாங்கள் வந்து அதுங்க வெளிய வந்து அவ்வளோ சீக்கிரம் விலை கொடுத்து வாங்கமாட்டோம் நாங்கள் வீட்டுலேயே தோட்டம் மாதிரி வச்சி நாங்கள் அங்கே எங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ணி நாங்கள் வீட்டுலேயே காய்கறி வச்சி சாப்பிட்டுக்குவோம் மற்றபடி தாவரங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாங்க எடுக்கலாம் அவ்வளோதான் பண்ணிக்கலாம்